பொதுவாக எங்கள் ஏரியா சைட்லாம் அதிகமான வந்து டீ தொழில் அந்த அதாவது அந்த டீக்கடை வச்சிருக்கிறது அப்புறம் சின்ன சின்ன கடை அந்த மாதிரி வச்சிருக்கிறது அதிகமாக இருக்கும் அப்பறம் வந்து இந்த கற்கள் செய்யிறது செங்கல்லு அப்பறம் இந்த சிமெண்ட் சிமெண்ட் கல்லு இதுமாதிரி கட்டுமான பொருட்களுக்கு தேவையான பொருள்லாம் செய்யிறதெலாம் அதிகமாக இருக்கும் அப்புறம் நிறைய இந்த மஞ்சள் செய்கிறது அப்புறம் மிட்டாய் செய்கிறது தீக்குச்சி செய்கிறது அந்த மாதிரி தொழில் வந்து நிறையா இருக்கும் அதிகமாக இங்கே பார்த்தீங்கன்னா தறிப்பட்டற இருக்கும் இங்கே வந்து தறி ஓட்டுறதுனால நிறைய துணிகள்லாம் வரும் அது அதை வந்து பீஸ் கட் பண்ணி அதை தைக்கிறதுக்கு கார்மெண்ட்ஸும் நிறைய இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலும் இருக்குது பெரிய பெரிய தொழிலும் இருக்குது பெரிய பெரிய தொழில் இந்த மாதிரின்னா கார்மெண்ட்ஸ் வந்து பெரிய தொழில் த தறிப்பட்டற பெரிய பெரிய தொழில்தான் அப்புறம் அது இல்லாமல் இந்த லாரி ம மணல் ஏத்துகிறது அப்புறம் இந்த லாரி பட்டறைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தொழில் இருக்குது இந்த மாதிரி தொழில்தான் எங்கள் கிராமத்தில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தொழிலுக்கு வந்து நிறைய இளைஞர்கள்லாம் போய் செய்கிறாங்க ஆரம்பிச்சும் வைக்கிறாங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு மூலமாக நிறைய பேத்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்மியான வேலையும் கிடைக்கிது மேக்சிமம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது வெளியூருக்கு போய் வேலை செய்கிறது நல்லா பெரிய வே பெரிய வேலையில் இருக்கிறது அந்த மாதிரிதான் வேலையெலாம் பார்ப்பாங்க